சேலத்தில் வேலைவாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதனால் ஒரு டெய்லர் ஒரு உதவித்தொகை மாதிரி செ டெய்லர் மிஷின் வாங்கிக் கொடுத்தாக் கூட ஏதோ அதை வெச்சி ஏதோ தொழில் பண்ணி பொழைக்கலாம் மத்தபடிக்கு இங்கேலாம் ஒன்றும் சேலத்தில் அப்படி ஒன்றும் பிரமாண்டமாக சொல்ல முடியாதுங்க அதே மாதிரி உதவித்தொகை திருமண தொகைன்னு உதவித்தொகை கொடுக்குறாங்கன்னா அது ஏதோ அது என்ன பண்ண முடியும் ஒரு இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் தர்றாங்க அதை வெச்சி நம்ம கல்யாணமா பண்ண முடியும் அது ஒன்றும் பண்ண முடியாது அதனால் நம்ம ஏதோ அப்படி இதை வெச்சி பண்ணிக்கிட்டு நமக்கு வேலைவாய்ப்பு ஏதோ சரி கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் மற்றபடி இந்த இருவ உதவித்தொகை கொடுக்கறதுல இந்த இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் கொடுக்குறதுல நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ணுறதுக்கு மாதிரிலாம் இல்லை அதே மாதிரி நம்ம சேலம் மாவட்டத்திலலாம் அவ்வளோவா ஒன்றும் வேலைவாய்ப்புலாம் அதிகம் கிடையாது மற்றபடி நம்ம எந்த வேலைக்குப் போகிறது என்ன பண்ணுறது ஏதோ சிக்குகிற வேலைக்குப் போறேன்ங்க மற்றபடிக்கெல்லாம் எதுவும் பண்ண முடியாது ஏதோ துணி தைக்கிறோமா துணி தைச்சா ஒரு ஜாக்கெட்டுக்கு நூறுபா எரநூறுபா கிடைக்கும் நம்ம துணி தைச்சி பழகணும்ல அது மிஷின்னு கிடைக்கணும்ல மிஷினு இல்லாததனால என்ன பண்ண முடியும் இருக்கிற வேலையை வெச்சிட்டு பயன்படுத்திக்க வேண்டியது தான்